அது இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாடுப்பட்டிருக்காங்க அதில் முக்கியமாக காந்தி சுபாஸ் சந்திரபோஸ் ஸோ அவங்களாம் வந்து நிறையா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பாடுப்பட்டிருக்காங்க காந்தியோட பண்பு என்னென்னா முழுமையாக வந்து நம்ம அகிம்சை வழியில் போகணும் சண்டை அடிதடி அப்படி போகாமல் அகிம்சை வழியில் வந்து எப்படி வந்து சுதந்திரத்தை வாங்கலாம் அப்படிங்கிறதுலே வந்து அவர் நோக்கமாக இருந்தார் அவங்க பிரிட்டிஷ்காரவங்கள்ட்ட என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ஹிந்துஸ் வந்து தெய்வமாக நினைக்கிற பசு முஸ்லீம்ஸ் வெறுக்கிற பன்றி இதெல்லாம் வெச்சு அவங்க வந்து நம்மளை இந்தியர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க கடைசியாக அந்த சுதந்திரலாம் கெடைச்சி முடிச்சதுக்கப்பறமும் நாம் ஒரு சில விஷயங்கள வந்து அடிமைப்படுத்தப்பட்டோம் அந்த அடிமைப்படுத்தப்பட்ட போதும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்புடின்னா நிறையா வளங்களை வந்து சுரண்ட ஆரம்மிச்சாங்க நம்ம லாஸ்ட்டாக சுதந்திரம் வாங்கி இந்தியாவில் அவங்கள வெரட்றப்போவும் அவங்க நம்மளது இந்தியாவில் இருந்த நிறையா வளங்களை வந்து சுரண்டிகிட்டு போய்ட்டாங்க